ஹலோ அருண் ஹோட்டலுங்களா ஆ ஆமாங்க சரி சார் நாங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிருந்தேங்க ஒரு அரைமணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் ஒரு அர்ஜெண்ட் வெளியில போகவேண்டி இருக்குது அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறீங்களா அப்படிங்களா இல்லைங்க அது கொண்டுவந்து பே பண்ணியாச்சுங்க அதை நீங்கள் வந்து அதுக்கு உண்டான கமிஷன் வேணும்னால் எடுத்துக்கொங்க எடுத்துட்டு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க என்னுடைய அக்கவுண்ட்க்கு அனுப்பியிருங்க ஜீபே பண்ணிவிட்டுருங்க ஓகேங்களா சரிங்க சரிங்க